ஹலோ சொல்லுங்கள் இது க்ரீன் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஓகே மேடம் நீங்கள் கேட்குற வ் எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா ஆரஞ்ச் கொய்யா அன்னாச்சி அத்திப்பழம் மாதுளை சப்போட்டா பலாப்பழம் சீத்தா சாத்துக்குடி க்ரேப்ஸ் மேங்கோ இதெல்லாம் இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும் சொல்லுங்கள் ஓ ஓகே மேடம் ஆர்டர் எடுத்துக்குறேன் மேடம் டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கனா ஃபோர் ஃபிஃப்டி ஆச்சு மேடம் ஆமாம் மேடம் ஃப்ரூட்ஸ்லாம் ரேட்டு அதிகமாயிடுச்சு மேடம் ஓகே மேடம் டோர் டெலிவரி பண்ணிடு பண்ணிடுறேன் மேடம் பட் நீங்கள் டோலெட் டோர் டெலிவரிக்கு பார்த்தீங்கனா ஃபிஃப்டி ருப்பீஸ் எக்டா எக்ஸ்ட்டா சார்ஜ் பண்ணுற மாரி இருக்கும் ஆமாம் மேடம் இந்த மந்தில் இருந்து நாங்கள் டோலு டோர் டெலிவரிக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் மேடம் ஆ ஓகே மேடம் ஒரு த்ரீ ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுறேன் மேடம் ஓகே மேடம் உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் நோட் பண்ணிட்டேன் த்ரீ ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும் மேடம் எங்கள் டெலிவரி பாய் கரெக்டான டைம்முக்கு கரெக்டான லொக்கேஷனில் டெலிவ டெலிவரி பண்ணிடுவாரு நீங்கள் அந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்களா மேடம் ஓகே மேடம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுறோம் ஓ சாரி மேடம் பட் இந்த டைம் எதுவும் அதுபோல ஆகாது நீங்கள் கேட்ட மாதிரி ஃப்ரூட்ஸ்ஸெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அனுப்புகிறேன் மேடம் கவலைப்படாதீங்க ஓகே மேடம் தேங்க் யூ